இருபது இரண்டு இரண்டாயிரம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு